இப்போ வந்து குழந்தைங்க வந்து எதனால் அதிகமாக மொபைல் ஃபோன்ஸ் டிவி இதெல்லாம் பாக்கிறாங்க அப்பிடின்னா ஃபஸ்ட்டு மைனஸ் வந்து அவங்க பேரெண்ட்ஸ் மேலே தான் அவங்க பேரெண்ட்ஸ் வந்து ஃபோன் கொடுத்து சாப்பாடு ஊட்டுறது ஃபோனில் ரைம்ஸ் போட்டு சாப்பாடு ஊட்டுறது டிவியில் ரைம்ஸ் போட்டாவது சாப்பாடு ஊட்டுறது இதில் ஒரு சில குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நாடகத்தை பழக்கிவிட்டு அதை பார்த்து சாப்பாடு ஊட்டுறது இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்னால வந்து அவங்க வந்து ஃபோனுக்கும் டிவிக்கும் ரொம்பவுமே அடிக்ட் ஆகுறாங்க பட் அவங்க இப்படி அடிக்ட் ஆகுறதுலேர்ந்து எப்படி அவங்க வெளியே வரலாம் அப்புடின்னா ஃபஸ்ட் திங்க் அவங்களுக்கு ஃபோனும் டிவியும் அதிகமாக கொடுக்கக்கூடாது ஒரு நாளைக்குனா நீ ஒரு மணி நேரம் மட்டும் தான் டிவி பாக்கணும்னு ஒரு ரூல் கொண்டு வரணும் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்புடின்னா இந்த இடத்துல வந்து விளையாட்ட பற்றி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டுங்கறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் அந்த விஷயத்த அதுலேயும் வந்து அவங்க ரன்னிங் அப்படி எடுத்துக்கும் போது இன்னும் அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பேரெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க குழந்தைங்கள வந்து வெளியே கூட்டிட்டு போனாலோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா மனதும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் வெளியே போய் விளையாண்ட மாதிரி இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரி இருக்கும் பால் விளையாட்லாம் ரன்னிங் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கவர் பண்ணி அவங்க வெளையாடும் போது அவங்களோட ஹெல்த்தும் அவங்களோட மனதும் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பாலிஷ்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்